நான் என்னோடய பள்ளி கல்லூரி காலத்திலயெல்லாம் சமையல் வொர்ஷாப் எல்லாமே போயிருக்கேன் அங்கே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா சமையல் அப்படின்னா என்ன அதை எந்த முறையில் சமைக்கணும் எப்படியெல்லாம் சமைக்கக்கூடாது இப்படின்லாம் சொல்லிக்கொடுத்தாங்க சமையல்னால் ரெண்டு வகை நம்ம சொல்லலாம் ஒன்று வந்து சைவ உணவுகள் அசைவ உணவுகள் இப்படி சொல்லலாம் அதை அதிலியுமே வந்து விருட்பத் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சமைக்கிறது அப்புறம் இல்லை அப்படின்னா சாதாரண பசிக்கு சமைக்கிறது இப்படியெல்லாம் வந்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அப்புறம் உடலுக்கு கெடுதல் வராமல் இருக்க நல்ல காய்கறிகள் எல்லாம் வச்சு சமைச்சும் சாப்பிடலாம் இது மாதிரி இருக்கற சைவ பழக்கம் சைவ உணவு சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவுங்களுக்கெல்லாம் வந்தும் இந்த மாதிரி காய்கறிகளெலாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா ஆரோக்கியமாக வாழுறக்கு அது வழிவகுக்கும் இந்த மாதிரி தினசரி வாழ்க்கையில் வந்து உடல்நிலை வந்து சரிவர பார்த்துக்க உடற்பயிற்சி செய்யறவுங்களுக்குலாம் வந்து அவங்க வந்து ஒரு அவங்கலாம் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி உணவு எடுத்துக்கிறவுங்களுக்குலாம் பச்சைப்பயிறு முளைக்கட்டிய தானியம் சுண்டல் இந்த மாதிரில்லாம் சமச்சு கொடுக்கலாம் அப்புறமும் முளைக்கட்டிய பயிறு இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அசைவ உணவுகள்லியும் ரொம்ப ரொம்ப சத்துக்கள் இருக்குது அதில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கனா இப்போது கோழி இறைச்சிலையும் புரோட்டின் இருக்குது கோழியோட ஈரலெலாம் வந்து சமைச்சு சாப்பிட்லாம் அப்புறமா ஆட்டு இறைச்சிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது அதுவும் வந்து ஒரு சமைச்சு சாப்பிட்லாம் எல்லாமே ஏ கோ கோழி ஆடு இதெல்லாம் சாப்பிடக் கூடாது அப்படி சொல்றாங்கன்னால் அது வந்து செ செரிக்க வந்து செரிமானம் ஆக ரொம்ப வந்து நேரம் எடுத்துக்கும் ஆனால் இந்த மாதிரி சைவ உணவுகள் வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து சீக்கிரமாக செரிமானம் ஆகி நல்ல ஒரு புரோட்டின் வந்து சீக்கிரமாக உடம்புக்கு போய் சேரும் அதனாலதான் அவங்க வந்து என்ன சொல்லுறாங்க அப்படின்னா புரதச்சத்து சார்ந்த உணவுகள் இதெல்லாம் உடம்புக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் நல்லது அதனால வந்து நம்ம சமையல் வகுப்பில் நான் என்ன கற்றுக்கிட்டன்னா எதெல்லாம் ஆரோக்கியமான உணவுகள் எதெல்லாம் ஆரோக்கியமற்ற உணவுகள் எப்படியெல்லாம் சமைச்சா நம்ம வந்து ஆரோக்கியமா வாழலாம் அப்படிங்கறத நான் கற்றுக்கிட்டேன் என்ன கற்றுக்க கற்றுக்கொள்ள விரும்புறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உப்பு உப்பு வந்து சமையலில் வந்து என்னை பொறுத்த அளவுக்கு அதிகமாக போடக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது ஒரு அளவான இதை வந்து நம்ம சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக வாழணும் இதில் வந்து நான் வந்து நிறையா வகையான உணவுகள் வந்து சமைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த மாதிரிதான் நான் வந்து வீட்டிலியும் சமச்சு சாப்ட்டுகிட்டு இருக்கேன்